தொழில்நுட்பம் முன்னேற்றம் எ கல்வி பொழுதுபோக்கு வர்த்தகம் இவையுமே எல்லாம் வந்து நல்ல முன்னேற்றம் அடைந்து வருது ஃபஸ்ட்டு வந்து சொல்லணுன்னா ஏபிஜே அப்துல்கலாம் அவர் வந்து இந்திய சயின்டிஸ்ட்டு இந்திய விஞ்ஞானி அவர்தான் ஃபஸ்ட்டு வந்து நம்மளாலேயும் வந்து அணுக்கருப்பிளவு வந்து செய்ய முடியும் வந்து ஸ்டேட்லிஸ் பார்க்காத நேரத்தில் செஞ்சு காமிச்சுருப்பாரு அவர் வந்து அவர்தான் வந்து இந் இப்படித்தான் இதுமாதிரி நம்மளாலேயும் இந்தியாவாலேயும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதுமாதிரி கல்வின்னு பார்த்தா காமராஜர்தான் ஃபஸ்ட்டு நிறைய பள்ளிகள் திறந்து ஆரம்புட் முன்னோடியாக இருந்தார் ஆரம்பித்து வைச்சாரு சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்தியா தமிழ்நாட்டில் அது அப்படியே படிப்படியாக வளர்ந்து இப்போ நல்ல கல்வி கொள்கைகள் நல்ல தே நல்ல இது எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து வந்து கல்வி தொ கொள்கைகள் எல்லாமே செஞ்சுட்டு வராங்க அதேமாதிரி ஏஐ டெக்னாலஜி அந்தமாதிரி வந்திருக்கு போக்குவரத்து துறைன்னால் இப்போ வந்து போக்குவரத்து வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து மகளிருக்கான இலவச பயணம் அனுமதி வந்து தந் தந்திருக்காங்க போக்குவரத்துறையில் நடந்திருக்கு மக்களுக்கு பயன்படும் விதமாக நடந்திருக்கு அந்தமாதிரி எல்லா தொழில் துறையிலுமே வந்து சில ஒரு சில இதெல்லாம் வந்து நல்லதாக பண்ணியிருக்காங்க தொழில்நுட்பத்தில் வந்து இதுதான் சொல்லணுன்னா எ ஒரு ஆரம்பம் பேஸ்லிலேருந்து ஒன்றுமே பண்ணவே ஆரம்பிக்காமையே கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருந்தாங்க இது இப்போ வந்து நிறைய முன்னேற்றம் அடைந்து அதை நல்லாவே வந்திருக்கு தொழில் அதிபர்கள் அப்படின்னு பாக் சொல்லணுன்னால் முகேஷ் அம்பானி அந்தமாதிரி நெ நிறைய தொழில் அதிபர்கள் நம்ம வந்து இந்தியாவிலேருந்து உருவாகியிருக்காங்க தொழில்நுட்பம் வளரணுன்னால் இருக்கிற எல்லா தொழில்நுட்பமும் வளர்ந்து கொண்டே வருது தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே வந்து நல்ல தொழிலில் தொழிற்சாலைகள் வைத்து தொழில் அந்த போக்குவரத்துக்கு தேவையானது வர்த்தக ரீதியான தேவையான எல்லா துறைகளிலுமேயே வந்து நல்ல வெற்றி பெற்று வருகிறவர்கள் இருக்காங்க இப்போ கல்வியிலேயும் நல்ல வந்து நம்ம தமிழ்நாட்டு அரசு வந்து நல்ல இதுவாக பண்ணிகிட்ருக்கு கல்வித்துறை அமைச்சர் வந்து அன்பில் மகேஷ் அவர்கள் நல்ல திட்டங்களையும் செய்தும் இருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்தவர்களும் கல்வியில் வந்து நல்ல செஞ்சுருப்பாங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து நிறைய வந்து இட ஒதுக்கீடு வந்து செஞ்சுருப்பாங்க அறுவத்தொம்பது சதவீதம் இட ஒதுக்கீடை வந்து ஒரு சட்டமாக அறிவித்து